ஹலோ ஆ சொல்லுங்கம்மா நான் தான் சேல்ஸ்மேன் தான் பேசறேன் அது தான் இப்போ அடுத்த மாதம் நம்ப கடையில் பார்த்திங்கன்னா இந்த அட்சய திருதியை வருதில்லிங்களா ஃபங்க்ஷன் அப்போ அந்த சமயம் நிறைய நகை உங்களுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே அதிகம் இருக்கும் இப்போ அந்த சேல்ஸை நம்ப இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாம முயற்சி பண்ணுவோம் அதுக்கான சில வழிமுறைகள்லாம் நான் சொல்லுறேன் இப்போ சேல்ஸு பேர்சன் பார்த்திங்கன்னா நம்ப கடையில் கொஞ்சம் க குறைவாக தான் இருக்காங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் எடுக்கணும் ஆ அதுக்கப்பறம் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் ஏன்னா மற்ற கடைகளை விட நம்ம கடைகளில் நிறைய கலெக்ஷன் இருந்தால் தான் ஒன்றுக்கொன்னு பெட்ராக அவங்க பார்த்து எடுக்கறத்துக்கும் வசதியாக இருக்கும் வாடிக்கையாளர் ஆ ஆமாம் அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா நகை சீட்டு ஆமாம் அடுத்த மாதம் முப்பதாம்தேதி வருது இது ஆமாம் அது மாதிரி பண்ணணும் அப்புறம் இந்த நகை சீட்டு நம்ப நிறையா ஸ்கீம் சொல்லி நிறைய ஆஃபர் கொடுத்தம்னா நகை சீட்டு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அது மூலியமாக நம்ம கடைக்கு இன்க்ரீஸ் ஆகும் ம் அதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆமாம் அதுக்கப்பறம் நம்ம இந்த சே சேதாரம் இருக்கில்லையா அதுக்கு கொஞ்சம் டிஸ்கௌண்ட் நம்ப பண்ணிக் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் குறைவாகவே நம்ம டிஸ்கௌண்ட் கொடுத்தோன்னா அதாவது ஒரு பர்சன்டேஜுக்கு நல்லா கம்மியாக கொடுத்தோம்னா நிறைய சேல்ஸு நமக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பிருக்கு அதுக்கப்பறம் நம்ம கடைகளில் உள்ள கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுகளை நம்ப சேர்க்கணும் அந்த சமயம் ஆமாம் அப்புறம் இந்த லோக்கல் சமூக வலைதளம் இருக்குல்ல சமூக ஊடகங்களில் உங்களுக்கு வந்துவிட்டு நிறைய விளம்பரப்படுத்தணும் நம்ப கடைகளை பற்றி நம்ம கடைகளில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி ஆமாம் ஆ அந்த மாதிரி